முன்னலாம் வந்து க சிறப்பு குழந்தைகளுக்கு அப்படினு சொல்லிட்டு எந்த நடவடிக்கைகளும் இருந்தாலும் இருந்துச்சு ஆனால் அதுக்கான போதிய அவார்னஸ் வந்து மக்கள்கிட்ட இல்லை ஆனால் இப்போது இருக்கிற காலத்தில் வந்து காது கேளாத குழந்தைகளாக இருக்கட்டும் சிறப்பு திறனுள்ள குழந்தைகள் எல்லோருக்குமே அரசு வந்து ஒரு நல்ல சலுகைகளை வந்து வழங்கிட்டுருக்கு நிறைய பள்ளிகள் வந்து இருக்குது காது கேளாத பா பார்வையற்ற காது கேளாத குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய நலன் கருதி அவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கணும் அவங்களுடைய திறன் அவங்களுடைய ஸோ எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பள்ளிகள் வந்து இப்போது துவங்கியிருக்காங்க அந்த பள்ளிகளில் வந்து குழந்தைகள் வந்து நல்லா படிச்சுக்கிட்ருக்காங்க அவங்க அது படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஒரு போட்டிகள்லலும் அவங்க வந்து பங்கெடுத்துக்குறாங்க போட்டி தேர்வுகளிலும் அவங்க வந்து பங்கெடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கும் போது மனதளவில் ஒரு பேரானந்தத்த தான் நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லுவேன் நிறைய கல் கல்வி முறையில் வந்து இந்த பிரச்சினைகளை வந்து ஒவ்வொரு வருடமும் நிறைய ஆசிரியர்கள் வந்து சமாளிக்கிறாங்க இருந்தாலுமே அவங்க வந்து அத ஒரு சிரமமாக பார்க்கல எல்லோருமே ஒரு சந்தோஷமான ஒரு இதாக தான் பார்க்குறாங்க காரணம் அந்த குழந்தைகள் வந்து அப்படியே இருந்துடக்கூடாது ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த என்னமா தான் இருக்குது இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை வந்து கருத்தில் கொண்டு அவர்களுக்கு அந்த பள்ளியில் வந்து படிக்க வைக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இது தான் நான் எனக்கு என்னால் சொல்ல முடியும்